சிவகங்கை பொருத்த அளவுக்கு நிறையா கடைகள்லாம் நிறையா இருக்கு அதில் வந்து டெக்ஸ்ட்டைல் ஷாப்பு துணி கடைங்கள்லாம் நிறையா இருக்கு சிவகங்கைலேயும் சரி காரைக்குடியிலும் வந்து நிறையா துணிக் கடைங்கள்லாம் இருக்கு சிவகங்கை அப்டின்னாலே ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸானது இங்கே காரைக்குடியில் வந்து செட்டிநாடு ஹோட்டல்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸுன்னு இருக்கு அதனால காரைக்குடியில் வந்து நிறையா ஹோட்டல்ஸ் இருக்கு வேற என்ன கடைகள்னாவே என்ன பொருளாதாரம் முன்னேறுறதுக்கு என்னென்னலாம் இருக்குனா இங்கே விவசாயம் பண்றதுனால நெல் வந்து அதிகமாக இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க வெளிநாடுங்களுக்கு வந்து நெல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கப்பறம் காய்கறி சந்தை வந்து கரைக்குடியிலேயும் நிறையா சந்தை இருக்கு ஸோ சிவகங்கைலேயும் அந்த மாதிரி நிறைய காய்கறி சந்தைகள்லாம் இருக்கு உள்ளூர் தொழிலுனாலே உள்ளூர் தொழில் காரைக்குடியில் இதேமாரி காரைக்குடியில் வந்து நிறையா டெக்ஸ்ட்டைல் ஷாப் தான் அதிகமாக இருக்கு அதனால தான் காரைக்குடியில் வந்து வணிகங்கள் வந்து முன்னேறி இருக்கு